ஆமாங்க நீங்கள் யார் ஆ சொல்லுங்கள் சார் என்னங்க சொல்கிறீங்க எப்போ என்னாச்சி ஆ சொல்லுங்கள் ஆ ஓகே இல்லைங்க நல்லா தான் வந்தான் பையன் ஃப்ரெஷ்ஷாக தெளிவாக தாங்க இருந்தான் காலையில் சாப்பிட்டு கூட தான் வந்தான் அது எப்படி சு திடீர்னு மயக்கம் வந்துச்சு காலையில் ரெண்டு தோசை தான் சாப்பிட்டு வந்தாங்கள் காலையிலேயும் நைட்டும் சாப்பிட்டான் காலையிலேயும் சாப்பிட்டு தான் வந்தான் க ஃப்ரெஷ்ஷாக தான் வேன்ல ஏத்திவிட்டேன் நானும் என் மிஸ்ஸஸும் தான் ஏத்திவிட்டோங்க ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு க போய்ட்டு வரேன் தான் சொல்லிட்டு வந்தான் அப்புறம் திடீர்னு ஃபோன் வந்தது எத்தனை மணிக்கு நடந்தது இந்த விஷயம்

இப்போது பையன் எப்படி இருக்கான் மயக்கத்தோட இருக்கானா இல்லை தெளிவாயிட்டானா ஆ ஆ ஆ ஓகே சார் பட் நான் இப்போ ஆஃபீஸ் வந்திருக்கேன் இப்போ நான் எங்க வ வ வரதுக்கு லேட்டாகும் கொஞ்சம் பார்த்துக்குறீங்களா நான் இப்போ ஆஃப்டர்நூன் வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டால் நான் ஆஃபீஸ்ல இருக்கேங்க ஆஃப்டர்நூன் வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டால் இப்போ பையன் ஃப்ரெஷ்ஷாக தெளிவாக தானே இருக்கான் எந்த ப்ராப்ளமும் இல்லல இ நான் ஆஃபீஸ்ல இருக்கேங்க நான் பர்மிஷன் கேட்டு நான் வரேன் டைம் ஆகும் ப மிஸ்ஸஸ் கூட வெளில இருக்காங்கள் நான் ஃபோன் பண்ணி இப்போ தான் சொல்லி ஆகணும் நான் சொன்னால் கொஞ்சம் ஷாக் ஆயிடுவாங்கள் நான் தான் வரணும் கொஞ்சம் நீங்கள் யாராவது கா ஸ்கூல்ல யாராக இட்டிட்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணுங்கள் சார் நான் அதுக்குள்ளே பர்மிஷன் கேட்டு வந்துடுறேன் சார் டைம் ஆகும்

ஓகே சார் கொஞ்சம் பார்த்து இட்டுட்டு போங்கள் சார் நான் அங்கே வந்து பார்த்துக்குறேன் சார் உங்கள் காண்டேக்ட் நம்பர் மட்டும் சொல்லுங்கள் சார் என்ன காண்டேக்ட் பண்ண சொல்லுங்கள் யாரா கூடவே இட்டுட்டு போய்ட்டு வந்துடுங்க சார் ம் ஓகே சார் ஓகே சார் ம் ஓகே சார் தேங்க்ஸ் சார்